கல்வி அறிவு பெற்ற ஒருவர் கொள்கைகளை கடைப்பிடிப்பவர் என்று நாங்கள் ரொம்ப அதில் கவனமாகதான் இருக்கிறோம் மற்றவங்களோட கல்வி அறிவு பெற்றவங்க கொள்கைகளை கடைப்பிடிப்பதில் சாமர்த்தியசாலியாகதான் இருக்கிறாங்க ஏன்னால் நானும் ஒரு டிகிரி ஹோல்டர் பட்டப் பட்டதாரிங்கிறதுனால எனக்குனு சில கொள்கைகள் மற்றவங்களோட கல்வி அறிவு இப்போ பெற்றவர்கள் கொள்கைகளை நல்லாவே கடைப்பிடிக்கிறாங்க அவங்க இந்த டைத்தில் இந்த இந்த டைத்துக்கு எழுந்திரிருக்கணும் இந்த டைத்துக்கு இந்த வேலையை முடிக்கணும் இந்த டைத்துக்கு வாக்கிங் போயிட்டு வரணும் குளிக்கணும் வேலைக்கு போகணும் மற்றவங்களையும் வீட்டில் இருக்கிற மற்றவங்களையும் கன்ட்ரோல் பண்ணி அவங்களையும் நல்ல மாதிரி வளர்க்குறதுக்கு செய்கிறதுக்கு அதுக்கெல்லாம் வந்து கல்வி அறிவு பெற்ற ஒருவர் வந்து நல்லாவே செய்ய முடியும் மற்றவங்கள விட அதே சமயத்தில் கல்வி அறிவு இல்லாதவர்களும் கொள்கைகளை நல்லாதான் கடைப்பிடிக்கிறாங்க கல்வி ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் படித்தவங்களாக இருந்தால் அந்த குடும்பமே ஒரு பல்கலைகழகங்கிறத ஒத்துக்கணும் அவங்க வந்து குழந்தைகளை நல்லமாதிரி வளர்க்க முடியும் நம்ம அவங்க கொள்கை நல்ல கொள்கைகளை திணிக்க வேண்டாம் அதை ஆரம்பத்திலருந்தே சொல்லி கொடுத்தாவே போதும் நம்ம செய்கிறத பிள்ளைங்களும் செய்யும் காலையில் எழுந்தால் இத்தனை மணிக்கு எழுந்திரிக்கணும் காஃபி குடிக்கணும் வாக்கிங் போகணும் படிக்கணும் ஹோம் ஒர்க்கு செய்யணும் எல்லா எந்த ஒரு கொள்கையுமே வீட்டை பொறுத்தவரைக்கும் நாட்டை பொறுத்தவரைக்கும் எல்லா இந்த கொள்கைகளுமே கல்வி அறிவு பெற்ற ஒருவரால் நல்லாவே கடைப்பிடிக்க முடியும் மற்றவங்க குடும்பத்தில் உள்ளவர்களையும் கடைப்பிடிக்க வைக்கலாம் அக்கம் பக்கம் இருக்கிறவங்களையும் கடைப்பிடிக்க வைக்கலாம் அது உண்மைதான் கல்வி அறிவு பெற்ற ஒருவர் கொள்கைகளை கடைப்பிடிக்க முடியும்